ஆ வணக்கம்மா ராஜாமணி பூக்கடையா ஆ அம்மா நான் மயிலாடுதுறைலருந்து பேசுகிறேன் ஆ எங்களுக்கு ஒரு மல்லிகை தோட்டம் ஒன்று இருக்கும்மா ஆ அதை வந்து நிறையா இருக்கிறனால வேஸ்ட்டாக போகுது அவ்வளோ பூவும் ஏதா உங்கள் பூக்கடையில் டெய்லி காலையில நீங்கள் வந்து எடுத்துக்குறீங்களா அப்படினு கேட்குறதுக்காக கால் பண்ணிணமா உங்களுக்கு ஆ எங்கள் தோட்டத்திலையே விளையுறது தான்மா அதனாலே நல்லாயிருக்கும் நீங்கள் காலையில் பறிக்கிறதினால காலையில் நாங்கள் ஒரு ஆள் வச்சு அஞ்சு அஞ்சரைக்கலாம் பறிச்சுருவோம் நீங்கள் ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து எடுத்துக்கிறீங்களா நீங்கள் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா வரும்மா மல்லிகைப்பூ இது குண்டு மல்லிகை வேறு ஆ டெய்லி ஒரு அஞ்சு கிலோ இருக்கும்மா சரிமா ஆ இருக்கும்மா சாமந்தி இந்த மஞ்சள் கலர் சாமந்தி ரோசு இது மூணும் இருக்குதும்மா ஆ ஆ இருக்குதும்மா ஆனால் அஞ்சு கிலோ அந்த அளவுக்கெலாம் இருக்காது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்தமாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதும்மா எடுத்துகிறீங்களா அதையும் ஆ சரிம்மா ஆ சரிம்மா நீங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து எடுப்பீங்க அப்போயே பாருங்க அப்போயே தெரியும் உங்களுக்கு ம் ஆ சரிமா ஆ சரிமா ஆ சரிமா அதுவும் கரெக்ட்டாக தான் இருக்கும் ஆ சரிமா ஆ சரிமா ம் ம் சரிமா ம் சரி எப்படிங்குறது பேசிப்போம்மா நீங்கள் நேரில் வாங்க பேசிப்போம் ஆ சரிமா ஆ நாளைக்கு காலையில் வாங்கமா காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்துடுங்க ம் தேங்க்யூ